இப்போ கிரமங்கள்லயும் சரி நகரங்கள்லயும் சரி கிராமத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலானவங்கள் வந்துட்டு படிச்சவங்கள் அப்படியே நகரத்துக்கு இடம் பெயர்ந்துகிட்டு இருக்காங்கள் அப்படி என்னதாக இருந்தாலும் நம்ம திருவிழாவில நாட்கள்ல கூட்டிட்டு வரும்போது நம்ம அங்கே இருக்கிற நடனங்களை பற்றியும் அங்கே இருக்கிற கலாச்சரங்களை பற்றியும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கிராமங்கள்ல பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு திருவிழா அப்படின்னா ஏகப்பட்டமான நடன வடிவங்கள் வந்துட்டு இருக்கும் இப்போ கம்பத்தாட்டம் ஆடுவாங்கள் கரகம் ஆடுவாங்கள் மயிலாட்டம் ஆடுவாங்கள் ஒயிலாட்டம் ஆடுவாங்கள் கும்மி ஆடுவாங்கள் அது மாதிரி நிறையா இருக்குது அது வந்துட்டு பாரம்பரியமாக வந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா நம்மளோட கலச்சாரத்தை நம்ம என்றைக்குமே விடக்கூடாது இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தைலாம் இப்போ வந்துட்டு வெடி வெளி வெளிநாடுகள்ல கூட பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்கள் அப்படி இருக்கும்போது நமக்கு நம்ம நாட்டில் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷ்யம் இது இப்போ கால்நடைகள்ல நம்மளுடைய நம்ம படிக்கிற புத்தகங்கள்லயே வருது ஓகேவா அதை வந்துட்டு நம்ம பிராக்டிகலாக அந்த குழந்தைகளுக்கு காமிக்கும்போது உண்மையாக நம்மளுடைய தமிழ் பண்பாடு அப்படிங்கிறது எவ்வளோ நல்லாருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நடனத்தோடயும் ஏன் ஆடுறாங்க எங்கே ஆரம்பிச்சாங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கும் அது குழந்தைகளுக்கு சொல்லி தரது வந்துட்டு ரொம்ப நல்லது